எங்கள் ஊரில் எங்கூரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது தனியார் மருத்துவமனை வந்து ஆறு இருக்குது ஆறு ஆஸ்பத்திரி இல்லை ஒரு மீரா சாச்சான்னு பெரிய ஆஸ்பத்திரி அவங்க அமெரிக்கா வரை போயிட்டு வந்துருக்காங்க அவங்க கொழந்தைங்க ஆப்ரேஷன் பண்ணிகலாம் எடுக்கிற அளவுக்கு எல்லா கருவிகளும் இருக்குது ஆனாலும் என்ன பார்த்தாலும் எங்கேங்க சுற்றி பார்த்தாலும் கல் அடைப்புக்கு ப்ரைவேட்டில் கொண்டு காமிச்சாலும் அந்த ஒரு நேரம்தான் வேதனைகள் கேட்கும் அதுக்கு பிறவு மதி அங்கே இங்கேன்னு பார்த்து முடியாத கட்டத்தில் கடைசி நேரத்தில் நீங்கள் கவுர்மெண்ட்டுக்கு போங்க ஐக்ரெண்டுக்கு அங்கே தான் இந்த ஊசி மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு எல்லா பக்கமும் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பணம் வாங்குந்தாண்டியும் நல்ல வசதியானவங்கன்னால் பணம் பிடிங்கிட்டே இருப்பாங்க இன்னும் குணமாவுது இன்னும் குணமாவுது இன்னும் இப்போ உங்களை கடைசியில் குழந்தைகள் கூட இறந்து போகிற அளவுக்கு கூட ஆயிடுது பெறுவாள் நேரத்தில் அப்படிகூட புகாரெல்லாம் ஆகிற்று நிறையா மறுபடி காய்ச்சல் சளிக்கெலாம் பிரைவேட் தான் இருக்காங்க கொழந்தைகள் லிஸ்ட்டுன்னு கொழந்தைகள் ஆஸ்பத்திரி தனியாக இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது இப்படி நிறையா இருக்குது இருந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த கொரனாவோடலாம் ரொம்ப நாங்கள் கஷ்டபட்டோம் எல்லா பக்கம் போனாலும் சரி அவங்க ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் திறக்க கூட மாட்டாங்க ஆனால் எந்த நேரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து நமக்கு திறந்துருக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சிறுவைகுண்டத்தில் ஜிஹச் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி கொழந்தைகள எடுக்கிற அளவுக்கு இருக்குது அதையும் மீறினாலும் ஐக்ரெண்டுக்கு போனோம்னால் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க ஜக்ரண்ட் பெரியாஸ்பத்திரியும் அப்படி தான் தூத்துக்குடி பெரியாஸ்பத்திரியும் அப்படி தான் இங்கே முடியலைனா கொழந்தைகள் இருந்து கொரனாவோடலாம் எங்கள் அக்கா பொண்ணு ஒரு பொண்ணு இங்கே கொண்டு போனோம் பதினோரு மணிக்கு இங்கே ரொம்ப பிள்ள தண்ணி வற்றி போச்சு நீங்கள் ஜக்ரண்ட் கொண்டு போங்க ஜக்ரண்ட் நமக்கு சொந்தகாரங்க அங்கே இல்லை தூத்துக்குடி இல்லைன்னா பக்கத்தில் சொந்தகாரங்க இருக்காங்க அங்கே தூத்துக்குடி பெரியாஸ்பத்திரிக்குள்ளே எங்கள் மதினி ஒரு ஆள் நர்ஸ்ஸாக இருக்காங்க பேருகார்டுவார்டில் அங்கே கொண்டு போனால் அன்றைக்கி அவங்க லீவு அவங்களுக்கு ஃபோன் போடும் போது அப்படி இருந்தும் இந்த கொரனாவோடு கூட நல்லா கொழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து பெண் குழந்த பிறந்துது அதனால் எனக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் ரொம்ப பிடிக்கும் எந்த சாமம் போல் போனாலும் அவங்க வந்து நமக்கு செய்வாங்க எல்லாமே பிரைவேட்டில் நீங்கள் ரூபாய கட்டுங்கள் பார்க்குறோம்பாங்க அதுதான் என்னையை பொறுத்த அளவில் கவர்மெண்டு தான் எனக்கு பணம் இந்த ஆஸ்பத்திரியில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆஸ்பத்திரி எங்க வீட்டி எல்லோருமே நாங்கள் கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம் ப்ரைவேட்டுக்கே போக மாட்டோம் என் என் கொழந்தையோ என் பேரன் பேத்திகளையோ யாரை கூட்டிகிட்டு போனாலும் சரி எங்களுக்கு கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டில் ஐக்ரென்ட்டில் எவ்வளோ உயிர் போகிற தருவாயில் இருந்தாலும் காப்பாற்றி கொடுத்துருவாங்க ஐக்ரென்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்